ப்ளூடூத் ஹெட் ஃபோன் வந்து அப்போ வந்து சவு வாய்ஸ் வந்து கரெட்டாக கேட்க மாட்டேன்குது சார்ஜ் வந்து நிற்க மாட்டேன்குது அந்த இயர் பட்ஸ் போடும் போது வந்து காது வந்து வலிக்குது அதே போல் சவுண்ட் வந்து ஒரு பா ஹெட் ஃபோனில் வந்து கரெட்டாக கேட்குது இன்னொரு ஹெட் ஃபோனில் வந்து கொர கொர கொரனு அந்த ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது இல்லாமல் அப்போ வந்து அது கரெட்டாக இல்லை